ப்ரியா பூக்கடையா ஆ நீங்கள் தினமும் ஒரு வீட்டுக்கு பூ போடுவீங்களே அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க பேசுகிறேன் ஆ எனக்கு தினமும் பூ வேணும் ஜாஸ்மினி பூ ஆ தினமும் ஒரு அஞ்சு முழம் தாங்க ஆ ஒன்று பை இருபத்தி ஆறு மாரியம்மன் கோவில் தெரு காமாட்சி பேட்டைம்மா நீங்கள் டெலிவரி பாய்ட்டை கொடுத்து அனுப்புங்கள் நான் டெய்லி பே பண்ணணுமா மன்த்லி பே பண்ணணுமா ஆ ஓகே நான் டெய்லியுமே பே பண்ணிடுறேன் தினமும் பக்கத்து வீட்டுக்கு போடுற நேரத்துக்கே எனக்கும் போட்டுருங்க

ஆ ஓகே ஆ தேங்க் யூ